எழுத்துப்பணியில் நான் எழுதுறதுக்கு என் என்னோடய தூண்டுதலே என்னோடய ப என்னோடய தலைவர் பாரதி தான் அந்த பாரதியார் அவரோட கவிதைகளில் ஒவ்வொன்றும் சிறப்பாக கூறியிருப்பார் அவரோட கவிதையை படித்து தான் நான் எழுதுணுன்னே முன் வந்தேன் என்னோடய கவி என்னோடய கவிதைகளையும் என்னோடய பாரதி மாதிரி நான் பிரபலப்படுத்தி எல்லோரும் என்ன எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி நான் எழுதுவேன் எனக்கு பாரதி தான் வழிகாட்டி நான் கவிதை எழுதுகிறதுக்கு என்னோடய பாரதி என்னோடய தூண்டுதலாக இருந்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவரும் பாரதி தான்